ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று வாங்கினேன் அந்த ஸ்மார்ட் டிவி பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஒரு ஆஃபரில் வாங்கினது வந்து ஒரு பதினாறாயிரம் பதினைஞ்சாயிரத்துக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சர் குவாலிட்டி நல்லா இருந்தது அடுத்தது சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்டுலாம் நல்லா இருந்தது அது ஸோ அடுத்தது வந்து அது ரிமோட் கண்ட்ரோல் வந்து ரிமோட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணும் போது அதில் வந்து என்னென்னா கேம் கேம் விளையாடுற மாதிரியும் அடுத்தது பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பென்ட்ரைவ் சொருகி நம்ம என்ன பண்ணலாம்னா மூவிஸ் சாங்ஸ் அதேமாதிரி ஏதாவது கேட்டுக்கலாம் அடுத்தது வந்து உள்ளே போனீங்கன்னா கூகுள் ஆன்லைன் கூகுள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அதுமாதிரி ஆப்ஷனும் இருந்தது இதுமாதிரி பல பல தகவல்கள் வந்து அதில் வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரி மெத்தெடில் இருந்தது இது எல்லாமே நமக்கு வந்து பாக்கிறதுக்கு நல்லா நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய அளவில் இருந்தது